இப்போ எங்கூரில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக பொங்கல் விழாவும் திருவிழாவும் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க இப்போ வந்து திருவிழா பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் நடக்கும் ஒன் மந்த் கன்ட்டினியூவாக அம்மன் கோவிலுங்கிறவாசி ஒன் மந்த் ஃபுல்லாக நடக்கும் டுவென்ட்டி எயிட் டேஸும் அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வேஷம் போட்டு ஒவ்வொரு நாடகம் நடத்தி ஒவ்வொன்று செலிப்ரேட் பண்ணி கடைசி நாள் மட்டும் வந்து பால்குடம் எடுத்து கரகம் எடுத்து இதலாம் முடிச்சு அம்மன் வீதிஉலா வந்து விளையாட்டுப்பண்ணி முடிச்சுருவாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம் நடக்கிறதுனால வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மந்த்தே வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாளில் திருவிழா நடக் நடத்துறவங்களும் இருக்காங்க ஒரு மாசம் திருவிழா நடத்துறவங்களும் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிறப்ப வந்து எல்லோரும் வந்து காலைலயே அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லோருமே கோயிலுக்கு போய்டுவோம் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரே என்ஜாய்மெண்ட்டாதான் இருக்கும் ஒரே ஃபன்னு இந்தமாதிரி அது இருக்கிறதுனால வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்து எதாவது ஒரு ஃபங்ஷன்னாலே சண்டை வந்துடும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஆனால் எங்கூரில் அந்தமாதிரி ஒரு விஷயம் நடக்காது எல்லோருமே ஒத்துமையாக இருப்பாங்க எல்லோருமே எல்லோருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால சண்டங்கிற ஒரு வார்தைக்கு இங்கேஇடம் இல்லை அப்படினுதா சொல்லலாம் அதனால எல்லோருக்குமே அதுமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா நடக்கும் பொங்கல் விழாங்குறது வந்து ஃபைவ் டேஸாக நடக்கும் அதாவது பொங்கலுக்கு பொங்கல் ஆரம்மிக்கிறதுக்கு போகி பண்டிகையில் போகி பண்டிகை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்புறம் காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் ஃபைவ் டேஸ் கரெக்டாக லீவு விட்ருப்பாங்க ஃபைவ் டேஸும் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் போகி போகி பண்டிகை அன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து இதலாம் எரிச்சுட்டு இது வீடல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு மதியானத்துலேருந்து ஆரம்மிப்பாங்க ஆரம்மிச்சி அடுத்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு பொங்கலுக்கு பொங்கல் வச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி மதியானம் இந்த மாரி ஹாஃப் டே ஹாஃப் டே ஃபுல்லாக வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஃபுல்லாக நடக்கும் அதுக்கப்பறம் திருப்பியும் கடைசி நாள் காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்டேஜ்ஜி போட்டு அதில் வந்து டான்ஸு பேச்சுப்போட்டி கவிதை போட்டி இதுமாதிரி எல்லா போட்டியும் வச்சு சின்ன பிள்ளைங்கள்லலாம் ஸ்டேஜுக்கு அவங்களுக்கான ஸ்டேஜ் ஃபியரை வந்து போக்குகிறதுக்கு இந்தமாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எப்போதும் வந்து எங்கே இப்போது ஒவ்வொரு ஊரோட இளைஞர்கள் சங்கம்லாம் இருக்கும்ல அந்தமாதிரி அந்தமாதிரி இளைஞர்கள்தான் வந்து எடுத்து நடத்தியிருப்பாங்க இந்த பொங்கல் விழா ஃபங்க்ஷன்ஸ் தீபாவளி வந்து அஸ்யூஸ்வல் நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா ஊருலேயும் அப்படிதான் காலைல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது டிரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இந்தமாதிரி பொங்கலும் வந்து திருவிழாதான் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கும் ஆனால் எதுவுமே முக்கியமாக அதில் என்ன சொல்கிறதுனா பிரச்சனை எதுவும் வராது சண்டை வராது எல்லோருக்கும் எல்லோருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால சண்டை வராது எந்த ஒரு மனஸ்தாபங்களும் ஏற்படாது எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப எல்லார் முகத்துலயும் கொஞ்சம் நாள் வந்து எல்லோரும் நார்மலாக ஹாப்பியாக இருப்பாங்க ஆனா இந்த ஃபங்க்ஷன்னாலே எல்லோரும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இந்தமாதிரி என்னன்னா பொங்கல் விழாவில் என்ன பண்ணும் ஜென்ட்ஸ் அதாவது அப்பா மாதிரி உள்ளவங்கலாம் கூட கபடிலாம் விளாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லோருக்குமே ஒரு ஒரு காம்பெட்டிஷன் வச்சு எல்லோருமே வந்து என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க அதனாலயே வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து இதலாம் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் சண்டை வராது எல்லோருமே ஹாப்பியாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது மோஸ்ட்டாக எங்கே பார்த்தாலும் இப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எல்லோரையும் வந்து ஹர்ட் பண்ணி பிரச்சனைலாம் வந்துடுது அதனால் எல்லோரோட ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லோரையும் இம்பார்ட்டன்ட் பண்ணி அதனால் எந்த பிரச்சனையும் வராது யாரோட மனஸ்தாபங்களும் எல்லோருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும்